மாட்டு சாணத்தை எதுக்கு தண்ணியில் கலந்து தெளிக்கிறாங்க தெளிப்பது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கனா அது கிருமி அண்டாமல் முக்கிய காரணம் பார்த்தீங்கனா கிருமி அண்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம சுற்று சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் சு எந்த நோயும் அண்டாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த சாணத்தை தெளிக்கிறாங்க தண்ணியில் கலந்து அது எதுக்கு தெளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனா அந்த பூச்சி அந்த எதுவும் உள்ளார வீட்டு உள்ளார எதுன்னு இருந்த மாதிரி இருக்கிறதுக்காக வாசலில் தெளிப்பாங்க ரெண்டு பக்கம் தோட்டத்திலேயும் வீட்டு முன்னாடியும் தெளிப்பாங்க பின்னாடியும் தெளிப்பாங்க ரெண்டு பக்கம் வாசலில் இருக்கிற வீட்டில் அது எங்கள் கிராமத்தில் அப்படித்தான் தெளிப்பாங்க எதுக்கு தெளிகிறாங்கன்னால் இந்த அந்த சாணத்தை மிதிச்சுன்ட்டு போக வீட்டு உள்ளார போகும் போது இந்த நோயின் நோய் எதுவும் அண்டாமல் இருக்கும் காலில் மிதிச்சுன்ட்டு போகிறதுனால அதுகாக தெளிப்பாங்க அதுக்கு அப்புறம் எதுக்கு தெளிப்பாங்கன்னு பார்த்தீங்கனா அந்த இந்த நோய் அதிகமாக அண்டாமல் இருக்கிறதுக்காகதான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேரும் மிதிச்சுன்ட்டு போகிறதுனால நோய் அண்டாது அப்புறம் பூச்சி தொல்லை எதுவும் அதிகமாக இருக்காது பூச்சி உள்ளார அண்டாது அப்புறம் வந்து நோய் எதுவும் வராது நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரிதான் அது அதனாலதான் தெளி தெளிக்கிறாங்க வாசலில் அது அதிகமாக அதுக்காகதான் தெளிக்கிறாங்க